இந்தியா போக்குவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படினா சில சவால்கள் அப்படிங்கும் பொழுது அந்த போக்குவரத்தில் வந்து இந்த சாலைகள் அப்படிங்குறது வந்து பராமரிப்பு வந்து சரியாக இல்லை ஏன் அப்படினா இந்த சாலைகள் வந்து புதுசாக போடும் போது என்னா பண்றாங்கன்னா ஒரு சாலை மீதே ஒரு சாலையை போடும் பொழுது அந்த சாலையோட அளவு அப்படிங்குறது அதிகரித்துக்கிட்டு போகுது ஸோ இந்த மழை காலங்களில் என்ன ஆகுது அப்படினா அந்த அளவு அதிகரித்து சாலைகள் மேடு ஏற ஏற அங்கே பக்கத்தில் இருக்கிற பள்ளங்களில் இருக்கிற வீடுகள் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு சாலைக்கு மேலேயே இன்னொரு சாலை போக போக இப்ப பெயிண்ட்டை நம்ம நிறைய மூணு கோட்டிங் இழுத்தோம்னா பேத்துக்கிட்டு வந்துடும் ஸோ சாலைகள் அப்படிங்குறது வந்து அந்த மாதிரி போடும் போது பேத்துக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்திய போக்குவரத்தோட அமைப்பில் வந்து பார்த்தோம் அப்படினா இது தான் ஒரு மிகப்பெரிய சவால் அப்படினே சொல்லி சொல்லணும் இன்னொன்று வந்து நிறைய கூட்டங்கள் வந்து போகிறது நிறைய கூட்டங்கள் இருக்கிற போது அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்குறது பாதிப்படையுது இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் கூட நம்ம டூவீலர் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகும் போது இந்த சென்னை மாதிரியான சிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஒரு ரூல்ஸ் வந்து வரணும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தூரத்துக்கு யாராவது டிராவல் பண்ணுறாங்க அப்படினா அவங்கள் கண்டிப்பாக வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணனும் அப்படி இல்லைனா எதாவது நடந்து போகிற மாதிரியான தூரங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் வந்து பைக் எடுத்துட்டு போகிறப்போ அது வந்து உலக அளவில் இந்த சுற்றுசூழலில் காற்றையும் மாசு படுத்துறதோட சரி இந்த சென்னை மாதிரியான சிட்டிலலாம் சும்மா சும்மா எடுத்துட்டு போகும்போது அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் போய்ட்டு வரதுகுள்ளாக வந்து நிறைய டிராஃபிக்கும் ஆகுது அதனால் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணனும் இது தான் வந்து இந்திய போக்குவரத்து வந்து சந்திக்கிற வந்து சவால்கள்